இப்போது வந்து நம்ம மாநிலத்தில் பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு பார்த்துட்டா இந்த பாய் பின்னுறது ஆம் இந்த குடம் அகல் விளக்கு மொறம் சட்டி அப்புறம் வந்துட்டு நெசவு தொழில்னு எடுத்துக்கிட்டோம்னால் இந்த பட்டுப் புடவை இதெல்லாம் நம்ம நாட்டில் செய்யிறதும் இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கும் இல்லை வெளி ஃபாரின் சைடு ஃபாரின் சைடில் நம்ம செய்யிற நம்ம உற்பத்தி செய்யிற பொருட்களை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும் போது அந்த வெளி நம்மளுக்கு ஒரு போ வேலைவாய்ப்பு கிடைச்சதாவும் இருக்குது அதே பொருள வந்துட்டு வெளி மாநிலங்களுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிண மாதிரியும் இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணும் போது அதோடய மதிப்பு அந்த பொருளோடய மதிப்பும் வெலை கூடுது அப்போது வெலை கூடுறப்போ அந்த பொருள் நல்ல ஒரு ஆம் நல்ல ஒரு விலைக்கும் போகுது இப்போ மகாபலிபுரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வந்து அந்த சிற்பக்கலை இருக்குல்லை அந்த கலையெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அதேமாதிரி அந்த மகாபலிபுரத்தில் வந்துட்டு கைவினைப் பொருட்களைதான் அதிகமாக வெச்சுருப்பாங்க ஏன் வெச்சுருப்பாங்கனா அது ஒரு சுற்றுத சுற்றுலாத்தலம் அந்த சுற்றுலாத்தலத்திற்கு வர அனைவரும் அந்த பொருளை வாங்கிட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க அந்த பொருளோடய விலைமதிப்பு குறைவாக இருக்கும் அந்த மாதிரி அந்த பொருளை பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு அழகு வாய்ந்ததாக இருக்கும் அப்புறம் நம்ம மாநிலத்தில் வந்து சுற்றுலாத்தலங்கள் கண்காட்சிகள் அருங்காட்சியங்கள் மியூசியம் நிறையா இருக்குது அந்த மியூசியம் வந்துட்டு எப்படின்னா பழங்கால பழங்காலத்தில் வச்சுருந்த மிருகங்கள் புத்தகங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கப்பட்டு அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு க காட்டுறப்போ அது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திலையும் நல்ல ஒரு பயன்பாட்டிலையும் இருக்குது